எனக்கு பிடித்த வந்து பாடகர் வந்து அனிதா குப்புசாமி அவங்க வந்து நாட்டுப்புற பாடல் வந்து கிராமத்தில் வந்து ஏழை இது படிப்பறிவு இல்லாதவங்க ரொம்ப வந்து எதுவுமே தெரியிலேனாலியும் அவங்க பாடுற பாட்டு நல்லா கருத்தாவும் அவங்களுக்கு வந்து நம்ம பேசுகிற மாதிரியே பாடுறதுனால் அவங்கள வந்து எங்களுக்கு பிடிக்கும் அப்புறோம் வந்து கிராமிய பாடல் பாடுறம் போது வந்து அந்த பாடலை வந்து ஈசியாக வந்து அவங்களுக்கு நெ மனப்பாடம் ஆகி ஒரு விவசாயம் பண்ணும் போது அப்புறோம் எல்லா இடத்துலையும் வாய்க்குள்ள முணுங்குற அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ஈசியாக இருக்குது அதனால அவங்கள வந்து எனக்கு பிடிக்கும்